ஆறுபடையை பற்றி நான் சொல்கிறேன் திருப்பரங்குன்றம் ஊரை பற்றி திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர் சோலை இதில் வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து அங்கே வந்து கிரிவலம் சுற்றுவாங்க அது போக வந்து இப்போ வைகாசி மாதம் வந்து விசாகம் நடக்கும் பால்குடம் நடக்கும் நிறையா மக்கள் வந்து திரண்டு வருவாங்கள் அதோடய மகிமை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறையா பேர் அதை தரிசிக்கிறதுக்காகவே நிறையா நிறையா ஊர்லயிருந்து வருவாங்கள் ஆனால் மதுரையில வந்து சிறப்பானது வந்து திருப்பரங்குன்றத்துலையும் இருக்கும் அதே மாதிரி இங்கே பழமுதிர் சோலை ரெண்டு ஊர் ரு ரெண்டு இது இருக்கும் ரெண்டுலையுமே சிறப்புகள் நிறையா இருக்கும் அங்கே வந்து இது பழமுதிர் சோலையில வந்து வ அங்கே வந்து அழகர் கோயில் மலையில இருக்கதுனால மக்கள் வந்து அழகர் கோயிலுக்கும் வருவாங்கள் மேலேயும் வந்து அங்கே உள்ள அங்கே ஒரு குளிக்கின்ற இடம் இருக்கும் திருத் அங்கே வந்து குளிப்பாங்கள் அதனால் அங்கே ஒரு சிறப்பானது இருக்கும் திருச்செந்தூர்லையும் அதே மாதிரி வந்தீங்கன்னால் இங்கே சூரசம்காரம் நடக்கும் வருட வருடம் மக்கள் வந்து எல்லாத்தையும் வந்து திரண்டு வந்து பார்ப்பாங்க அங்கே உள்ள அக்கம் பக்கம் இங்கே எல்லாம் ஊரிலேருந்து அங்கே வந்து தரிசிப்பாங்கள் முருகன் அருள் பெறுவாங்க அதே மாதிரி அங்கே கடல் இருக்கும் குளிக்கின்ற குளிப்பாங்கள் அதில் ஆழிக்கெணறு இருக்கும் அதிலையும் குளிப்பாங்கள் குளிச்சு குளிக்கிறதுக்கும் அங்கே ஒரு சிறப்பானது நிறையா இது இருக்கும் குளிச்சு மக்கள் வந்து அந்த சூரசம்காரத்தை வந்து நல்லா வந்து பழனி அதே மாதிரி பழனிலையும் அங்கே பா மாலை போடுவாங்கள் வருட வருடம் கார்த்திகை மாதம் மாலை போட்டு அங்கேயும் தரிசிப்பாங்கள் நிறையா பேர் இங்கேயிருந்து பாதை யாத்திரையாகவே போவாங்கள் அவங்கவுங்க ஊர்லருந்து பாதை யாத்திரை வந்து நடந்து மக்கள் அந்த முருகனோடய அருள் பெ பெறுவாங்கள் அதே மாதிரி ஏ குலந்தைகள் காவடி எடுப்பாங்கள் அது மாதிரி இந்த இதெலாம் பண்ணுவாங்கள் தேர் இழுப்பாங்க நிறையா அங்கேயும் சிறப்பு இருக்கும் திருத்தணியிலையும் அதே மாதிரி சிறப்பானது நிறைய இருக்கும் தே சுவாமிமலை திருச்ச திருத்தணி எல்லாம் ஊர்லயுமே முருகன் அருள் எல்லாத்துக்குமே கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உள்ளவங்கள் எல்லாத்துக்குமே சிறப்பான மகிமை கிடைக்கும் முருகனோடய அருள் எல்லாம் மக்களுக்கும் கிடைக்கணும்